ஹலோ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க சரிங்க எவ்வளோ ரேட் ரேட்டு எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க சரிங்க இடம் இருக்குது வாங்கிக்கலாங்க மூணு ஏக்கரில் அதுதான் ஒரு கோடிக்கு கிடைக்கிறது கஷ்டம் தாங்க அப்படில்லாம் கிடையாதுங்க இல்லை ஒரு கோடிக்கு தான் பர்ஸ்ட்டு சொன்னீங்கள் ஒரு மூணு கோடி ரூபான்னு சொல்லியிருந்தீங்கன்னா இருக்குதுங்க வாங்க உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும் அப்புடின்னு சொல்லி கேட்டுருக்கலாம் ஒரு ஏக்கரே ஒரு கோடி ரூபாங்க நீங்கள் இங்கே சிட்டிக்குள்ளே கிடைக்காதுங்க அவுட்டரில் தான் கிடைக்கும் இப்போ தண்ணீர் பந்தல் இப்போ பைப்பாஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னால் உள்ளுக்குள்ள போகும் கிராமம் பக்கம் யா ய துறையூர் ரோடு எடுத் துறையூர் ரோடு எடுத்துகிட்டீங்கன்னால் நக்கசேலத்தில் இருந்து உள்ள போயிடுமா அவுட்ரு தான் அவுட்ரு ஏரியா அவுட்ரு ஏரியா தான் ஒரு ஆமாம் அதை அதை தாண்டி தான் கிடைக்கும் இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க அப்படி தான் சிட்டிக்குள்ளே வேணுன்னா நீங்கள் இன்ன ரேட்டு அமௌண்ட்டே வந்து அது அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள பார்க்கனீங்கன்னா ஒரு ஐம்பது ஒரு அஞ் ஏன்னால் ஒரு ஒரு ஐம்பது சென்ட்டு மட்டும் தான் வாங்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஏக்கரில் ஐம்பது சென்ட்டு மட்டும் தான் வாங்கலாம் இந்த மூணு கோடி ரூபாய்ங்க மூணு கோடியுமே அந்த ஐம்பது சென்ட்டுக்கு மட்டும் தான் சரியாக இருக்கும் ஒரு ஏ ஏக்கர் கணக்காக வாங்க முடியாது ஏன்னால் இப்போ இருக்கற இல்லைங்க ஏரியாக்கு ஏரியாக்கு தகுந்தாப்ல இருந்தனால் தான் இந்த இடமே எல்லாமே அதை விட சேர்ந்தது தானங்க இளம்பலூரும் நம்மளோடேய சேர்ந்தது தானங்க பெரம்பலூரோடய சேர்ந்தது தான் என்ன இன்றைக்கி நகராட்சி நகராட்சி ஆய் போயிச்சு அப்படிங் போது அதில் தாக்கல் பண்ணீங்கன்னால் சென்ட்டுங்கறது ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாங்கறது சும்மா சும்மா சாதாரணமாக சொல்கிறேன் நான் இன்னும் எளந்த்த தாண்டி இன்னும் போகுல் போனால் மட்டும் தான் ஒரு லட்ச ரூபா இன்னும் அப்படி பெரம்பலூர் அந்த எளம்பலூருக்குள்ள வந்தீங்கன்னா ஏழு லட்சம் எட்டு லட்சம் அது ஏக்கர் கணக்காக ஏக்கர் கணக்கா ஆமாம் ஏக்கர் கணக்காக நம்ம மொத்தமாக வாங்கிறோம் அப்படிங்கறனால நீங்கள் ப்ளாட்டில் போயிட்டு வாங்க போனீங்கன்னால் இந்த ரேட்டுக்கெலாம் வாங்கவே முடியாது ப்ளாட் ப்ளாட்டு சென்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னால் எட்ரூபாங்க எளம்பலூர்லாம் ஆரூபா ஆரூபா ஏழுரூபா இங்கே கல்ட்ரு கல்ட்ரு ஆஃபிஸ் பக்கம் வந்தீங்கன்னால் பதினைஞ்சு ரூபாங்க ஆமாம் துறையூர் துறையூர் ரோடு வந்தீங்கன்னால் பத்துரூபாங்க ஆத்தூர் ரோடு பக்கம் போனீங்கன்னால் எட்ரூபா அரியலூர் ரோடு பக்கம் போனீங்கன்னால் அங்கே தாங்க செம்ம ரேட்டு ஆ பன்னெண்ட்ரூபா பதிமூணு ரூபா போயிட்ருக்கு உங்களுக்கு பட்ஜட்டு பட்ஜட்டு எப்படின்ட்டு இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்தாப்ல இடம் மாற்றிக்கிலாம் ஓகே ஓ ஓகே ஓகே ஓகே ஓ சரிங்க இல்லை நீங்கள் அது கமிஷன் தான் நீங்கள் அதை நூற்றுக்கு அஞ்சு ரூபான்னு இருக்குது மூணு ரூபான்னு இருக்குது நீங்கள் வாங்குனீங்கன்னா மூணு ரூபா மேலே வாங்கிக்குவோம் விற்கிற ஆள்கிட்ட அஞ் அஞ்சு ரூபா மேலே கணக்கு பண்ணி வாங்கிருவோம்

நூற்றுக்கு அஞ்சு மூணு இதுதான் கணக்கு சரி சரிங்க ஓகே ஓகே சரிங்க